தொலைக்காட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அப்படினா அது மேடை பாடல்கள் நிகழ்ச்சி திரைப்படங்களில் வரக்கூடிய பாடல்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய இசை கலைஞர்களோடய சேர்ந்து அவங்க அந்த ராகம் தாளம் எதுவும் மாறாமல் நாம் திரைப்படத்தில் பார்த்து எப்படி ரசித்தோமோ அதை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் முறையான ஒரு சங்கீத பயிற்சி எதுவும் இல்லாமல் அதை பாடல்களை மறுபடியும் மறுபடியும் கேட்டு கேட்டே சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த பாடல்களை அருமையாக பாடுறாங்க ஸோ அவங்க அப்படி பாடும் போது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்களோ அதே போல் அதை கேட்கற நாமளும் சந்தோஷப்படுறோம் எனக்கு பிடித்தமான பாடல்கள அவங்க பாடும் போது நானும் அவங்க கூடவே சேர்ந்து பாடி அதை ரசிக்கிறேன் சில பாடல்கள நம்ம கேட்கும் போது நம்மளுடைய சிறு வயதில் நம்மளுடைய பெற்றோர்களோடைய அல்லது நம்மளுடைய உடன் பிறந்தார்களோடய சேர்ந்து நம்ம இந்த படத்துக்கு போகணும் இந்த பாடல்களை அங்கே பார்த்தோம் அப்படினு நாம் அதை நினைக்கும் போது நமக்கு அது ஒரு இ சுகமான ஒரு அனுபவமாக நமக்கு இருக்குது இந்த மாதிரி பாடல்களை கேட்குறதுனால என்ன ஆகுது நம்மளுடைய மனசு ரொம்பவும் லேஸ் ஆகிடுது நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களோ எந்த ஒரு ம மன குமுறல்களோ இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் பாடல்களை கேட்கும் போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சந்தோஷமான ஒரு நி நினைவில் இருக்கிறோம்